நான் வந்து நிலம் வச்சுருக்கேன் அந்த நிலத்துல வந்து மணிலா பயிர் போடுவேன் மணிலா பயிர் தரமான வித எங்கே கிடக்கும்னு தேடிப் பார்த்தேன் தேடிப் பார்த்து போட்டோங்க போட்டாக்கா ஒரு ஒரு மாதத்துல செடி எல்லாம் நல்லா வந்துரும் வந்துட்டாக்கா தண்ணி பாய்ச்சிவேன் தண்ணி பாய்ச்சிட்டு நல்ல ஆர்கானிக் உரம் எல்லாம் வீசுவேன் வீசிவிட்டு மருந்தடிப்பேன் ஆளுங்களை வச்சு பொறுமையாக அந்த புல் எல்லாம் அகற்றுவேன் களை எடுத்துவிட்டு பயிரை நல்லா பாதுகாத்துவேன் எனக்கு ஒன்றுக்கு மூணு மடங்காக எனக்கு நல்லா விளச்சல தருது என்ன நல்ல தரமாகவும் அதாவது மணிலா போடும்போது ரொம்ப கிட்ட கிட்ட போடக் கூடாது அந்த செடி படர்றதுக்கு தகுந்த மாதிரி பயிறுகளை விதைகளை கொஞ்சம் தள்ளி தள்ளி போட சொல்லுவேன் செடி நல்லா படர்ந்து வரும் போது களை வெட்டும் போது அந்த செடி மேலே மண் அள்ளி வைக்க சொல்லுவேன் மண் அள்ளி வச்சோம்னா அந்த பூ பூத்த உடனே அந்த செடிலேந்து கம்பி இறங்கும் மணிலா பயிர் நிறைய வரும் செடிக்கு இடம் இருந்தால் தான் நல்லா மணிலா பயிர் வரும் செடி நல்லா படர்ந்து வரும் அதனால் நான் நடும்போது கிட்ட கிட்ட நட மாட்டேன் பயிர்களை எட்ட எட்ட நட சொல்லிவிட்டு பயிர்களின் தரத்தையும் உற்பத்தியும் மேம்படுத்த நல்லா தொழில்நுட்பத்தையும் நான் வந்து பண்ணுறேன் செடி போடும் போது நேர் நேராக போட சொல்லுவேன் பயிர்களை பார்க்கும் போது தூரத்துலேந்து பார்க்கும் போது அழகாக இருக்கும் செடியும் நல்லா வளரும் நல்ல ஸ்பேஸ் விட்டு அதாவது இடைவெளி விட்டு பயிர்களை வளர்த்து நாங்கள் எனக்கு வந்து தோட்ட பயிர்களும் விவசாயமும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தொழிலாக தொழில்நுட்பங்களை நான் கேட்டு கேட்டு செஞ்சுக்கிறது எந்தவொரு வாடிக்கையாக இருக்கு